நீச்சல் அடிக்கிறது வந்து ஒருப் பெரிய வேலை இல்லை பள்ளிக்கூடத்துக்குப் போனாக் கூட மதியம் பன்னெண்டு மணிக்கு லஞ்சு ப்ரேக் போனோம்னாக்கா ஒரு ஒன் அவர் தண்ணியில் குளிச்சாலேப் போதும் உடற்பயிற்சி தான் அது நல்லாயிருக்கும் எல்லாருமே நீச்சல் தெரியப் போகிறது கிடையாது இன்றைக்கி கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நூறு ஸ்டூடெண்கிட்ட பார்த்தோமுனாக்கா கொறைஞ்சது ஒரு எழுபது ஸ்டூடெண்ட்டக்கு தான் நீச்சலங்கிறது என்னென்னு தெரியும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தெந்தில குளிக்கலாம் உன்னுது கிடையாது தப்புக் கிடையாது ஒரு மணி நேரம் கண்டிப்பாக அப்போதான் உடற்பயிற்சிக்கு உண்டான ஒரு இது கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் தண்ணிலக் குளிக்கிறதெல்லாம் டெய்லி அதே மாதிரி செய்யக்கூடாது நீச்சல் அடிக்கிறதுன்னா டெய்லி ஒரு மணிநேர நீச்சல் அடிக்கலாம் உடல் நெனையா உடலுக்கு ஆரோக்கியம்தான் ஒன்று அதனால் ஒன்றும் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது உடம்பு இன்றைக்கி இருக்கிறது வந்து வெயில் காலத்துக்கு ஒரு மணி நேரந்தான் ரெண்டு மணி நேரம் கூட நீச்சல் அடிக்கலாம் அது வந்து ஒரு உடற்பயிற்சி செய்யற மாதிரி தான் வேலை சீக்கிரமும் ஒரு ச சே இதில் சே நம்ம வயல்ல வந்து நஞ்சிலப் பார்த்தா சகதியாக இருக்கும் அதில் வேலை செஞ்சுக்கிட்டு நம்மப் போயி அந்தக் கிணத்துல ஒரு ஒரு மணி நேரம் இருந்தோமுனாக்கா அந்த அதோடைய அசதியேப் போயிடும் அதுக்கு தான் வந்து நம்ம நீச்சல் அடிக்க சொல்கிறோம் தண்ணிலயே இருக்கிறது நீச்சல் அடிச்சுட்டு வாங்க இன்றைக்கி விவசாயம் வந்து அந்தளவுக்கு இருக்குது விவசாயம் வந்து அன்றைக்குள்ள மாதிரி இன்றைக்கி கிடையாது அன்றைக்கிலாம் நாங்களெலாம் ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் நீச்சல் அடிப்போம் அன்றைக்குள்ள உழைப்பு அப்படி இன்றைக்கி உழைப்பு கிடையாது அதனால் வந்து நீச்சலுக்கு யாருக்கும் அதிகம் முக்கியத்துவம் கிடையாது ரெண்டாவது இன்றைக்கி கிணறுலாம் அதிகம் ஆழம் கிடையாது கிணறு இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது அதனால் வண்டி உங்களுக்கு கிணறு அன்றைக்கி ஆலமாரத்துலலாம் நல்லா குதிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது இன்னைக்கி வந்து பெரியவர்கள் வந்து அதை வந்து விடமாட்டிக்கிறாங்க கிணத்துல குதிக்கறதுக்கு விட மாட்டிங்கிறாங்க வீட்லேயே தண்ணி இருக்குதா குளி எவ்வளோ வேணும்னாலும் குளின்னு சொல்லி நம்மளத் தடுத்து நிறுத்திடறாங்க அதனால் உடற்பயிற்சி நீச்சல்ல குளிக்கிறது வந்து உடற்பயிற்சி தான் உடற்பயிற்சியை வந்து யாருமே இதுப் பண்ண முடியாது உடற்பயிற்சிக்கு உண்டானது வந்து நீச்சல் அடிக்கிறதுதான் நல்லது பள்ளியை பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி வேற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்தில் ஒரு மணி நேரம் டைம் கிடைக்கும் வேற இடத்துல இருக்கிற இடத்தப் பொறுத்து இருக்குது ஒரு கடையில் இருந்தால் ஒரு மணி நேரமே நம்ம கிணத்துல குதிக்க முடியாது பத்து நிமிஷம் குளிக்கமா வந்த மான் இருக்கும் இதே கிராமமாக இருந்தனாக்கா ஒரு ஆடு மாடு மேயிக்கிறவங்களா இருந்தாக்கா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீச்சல் அடிச்சுட்டு தான் வருவாங்க அதுதான் அவங்களுக்கு தெரியும் நீச்சல் அடிக்கிறதுக்கு